ஆ சொல்லுங்கள் நான் லக்ஷ்மிதான் பேசுகிறேன் ஆமாம்

ஆமாம் ம் பெயின் முன்னை விட இல்லை இப்பொ கொஞ்சம் நார்மல்தான் பட் இருந்தாலும் லைட்டாக இருக்குது ம் அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிகிட்டுதான் இருக்கேன் ஆ எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டுதான் இருக்கேன் ம் ஆமாம் ஆனால் லைட்டாக ஆ பல் மட்டும் லைட்டாக வலிச்சுக்கிட்டே இருக்குது எதுவும் ஹார்டான பொருளெலாம் ஏதும் சாப்பிட முடில்ல

ஆ ஓகே ஓகே நர்ஸ் அந்த டேப்லெட்டெலாம் ஃபாலோ பண்ணணுமா ஆ ஓகே ஆ ஓகே டாக்டர் டேப்லெட் எப்படி மார்னிங் நைட்டு அப்படின்னா எப்படி இல்லை ஒரு தடவை மட்டும் போட்டால் போதுமா

ம் ஓகேங்க தேங்க்யூ